ஹலோ ஹலோ சார் நாங்கள் வந்து ஒரு காரு ஒன்று வாங்கலானுருக்குறோம் அதுக்கு வந்து ஹுண்டாய் அந்த காரு தான் வேணும் உங்கள் கார் ஷோரூமில் என்ன எந்த இருக்குது காரு ஒன்று வாங்கணும் சார் எந்த எந்த மாதிரியான கார் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது சார் ஹுண்டாய் அந்த மாதிரி ஆ சரி ஒரி ஓகே சார் எனக்கு வந்து செகண்ட்லைனில் எடுக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ வரும் ஆ ஆமாங்க சார் ஸ்டார்டிங் எவ்வளோ வரும் எத்தனை லாக்லேந்து ஆரம்மிக்குனு கேட்கறேன் அமௌண்ட்டு அதுலேருந்து ஆரம்மிக்குமா அதாவது புதுசாக எடுத்தால் எவ்வளோ வரும் செகண்ட்லைனில் எடுத்தால் எவ்வளோ வரும் சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் அப்பறம் வந்து காரில் வந்து ஏசி அந்தமாதிரிலாம் இருக்குமா ஆ சரிங்க சார் ஓ அப்படிங்களா சரிங்க சார் இப்போ வந்து நாங்கள் வந்து இஎம்ஐ மாதிரி கட்டி எடுக்க முடியுமா இல்லை கேஷாக ரெடி கேஷாக தான் எடுத்துக்க முடியுமா எடுக்கலாமா சரி ஓகே சார் சரி நாளைக்கி நாளானைக்கு வரலாமா ஆ சரி ஓகே சார் தேங்க் யூ